ஆ சார் சொல்லுங்கள் சார் பெயிண்ட்டர் தான் பேசுகிறேன் சரிங்க சார் ஓகே சார் பண்ணிக்கலாம் என்ன எப்படி எவ்வளோ எத்தனை ரூம் இருக்கு என்ன எப்படி ஓகே சார் ஓ அப்போ நல்லா பழைய பில்டிங் தான் சரி சரி ஆ பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் சார் அது எப்படி உள்ளார மட்டுமா இல்லை வெளிலையும் சு ஃபுல்லாகவே அடிக்கிறீங்களா ஃபுல்லாக அடிக்கிறீங்களா ஓகே ஓகே சார் ம் ஆ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டே வந்துருச்சு ஸோ அதனால் அது வெ உள்ளே வெளியே எல்லாமே இந்த லேமினேஷன் போட்டமாதிரி சொல்லுறாங்கள்ல சார் அந்தமாதிரி பெயிண்ட் இருக்கு எல்லாமே நம்ப வந்துவிட்டு இப்போ காசு படி பார்த்தோம்ன்னா ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது நம்ப ஒரு ரீசன்புலாக தான் இருக்கும் நம்ப அவ்வளோ காசு கொடுக்குறோம்னா அதுக்கு ஏத்தமாதிரி அந்த ப்ரா அந்த பொருள் வந்துவிட்டு விலை கரெக்டாக இருக்கும் கம்மி விலையில கண்டிப்பாக சார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துவிட்டு வில குறச்சாலும் உங்களுக்கு எங்கேயுமே வந்துவிட்டு தரம் குறையாது அதில் நான் கரெ கரெக்டாக இருப்பேன் விலக்கூட நம்ம முன்னபின்னே பேசிக்கலாம் ஆனால் தரத்தை நம்ம குரச்சம்னா நம்ம பேரே கெட்டுப்போயிடும் அவ்வளோ தான் சொல்லிவிட்டேன் ஆ இருக்கு சார் நம்ம என்ன கலர் நீங்கள் சொல்லுறிங்களோ நம்ம அதை போட்டு பண்ணிக்கலாம் அது ஒன்றுல்ல நம்ம கலர் அந்த சீட்டு ஒன்று இருக்கும் அதில் நம்பர் இருக்கும் அதுபோட்டு வச்சோம்னா மிஷின் தானா கலரை ஊற்றும்போது நம்ம எடுத்து அடிக்கணும் அவ்வளோ தான் சார் அது எத்தனை நாளைக்குள்ளே உங்களுக்கு வேலை முடியுணும் ஒரு ஒரு மாதம் டைம் தரிங்களா இல்லை எப்படி ஆ பதினஞ்சி நாள் எல்லாம் நமக்கு எப்படியும் ஆளுங்க கொஞ்சம் சேர்த்தி கூப்பிட்டு வரமாதிரிருக்கும் ஏன்னா பழைய பெயிண்ட்டெல்லாம் சொரண்டி எடுத்துட்டு கொஞ்சம் பட்டி பார்த்து அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் புது பெயிண்ட்டே ப்ரைமர் அடிச்சிவிட்டு திரும்ப மேலே கலர் அடிக்கணும்

அப்படிங்களா சரிங்க சார் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நான் பசங்களை சேர்த்தி கூப்பிட்டு வரேன் ஆ ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எழுநூறுவா வரும் கூலி வாங்கிக்குவானுங்க சார் ஆ ஏன்னா இப்போ கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டேஜ்ஜாக போயிட்டுருக்கு அதனால் நம்ப பார்த்து கூப்பிட்டா தான் வரானுங்க இல்லைன்னா வேறு ஒரு ஆளுக்கிட்ட போய் பெயிண்ட் அடிக்க போயிடுறானுங்க நம்ம சேர்த்திக்குடுத்தா தான் வரானுங்க சரிங்க சார் ஓகே பண்ணிக்கலாம் சார் நம்ப ம் ஆ ம் நாளைக்கு நேரில் வரேன் சார் இல்லைனா எவ்வளோ எல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ ரேட்டாகுதுன்னு சொல்லி நீங்கள் கலரு என்னென்னு சூஸ் பண்ணிருங்க அதுக்கேத்தமாதிரி பட்ஜெட்டு போட்டுறலாம் போட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சார் ஓகே ம் சரி சார் சிறப்பாக பண்ணிகொடுக்குறோம் ம் சரிங்க சார் ஓகே தேங்க் யூ ம்